ஹலோ சார் வணக்கம் சார் சார் நீங்கள் என்ஜியோ சங்கம் எதனால் நடத்துகிறீங்களா ம் அது மகளிருக்கு மட்டுமா இல்லை ஆம்பளைங்களுக்குமா அப்படிங்களா ஸோ இப்போ நம்மளது ஒரு சங்கம் ஆரமிக்கலாம்னு இருக்குது சார் இப்போ அதோடய பெனிஃபிட்டு என்ன எப்படி இது பண்ணணும் அதோடய ப்ரொசீஜர் என்னென்று எனக்கு தெரியணுமே ம் எப் இருபது பேர் வேணுங்களா சார் இல்லையே சார் அஞ்சுப் பேர் இருந்தால் ஒரு சங்கம்னு சொன்னாங்களே ஆ

இது ஆம்பளைங்கள் சங்கம் இருக்குது பொ பொ ஆ இது ஆண்கள் சங்கத்துக்கு மட்டுமா இல்லை பெண்களுக்கும் இதேதானா ஒரே ப்ரொஸ் ஆ ஆ ஆ சரிங்க சார் ஆ ம் சரிங்க சார்

ம் ஆ நான் என்ன நினைச்சேன்னா அஞ்சுப் பேர் இருந்தால் ஒரு சங்கமாட்டிருக்குது அப்படி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ஷிப் சர்க்குளில் மட்டும் சேர்த்திட்லாம் ஒரு பத்துப் பேர் சேர்த்தி ரெண்டு சங்கமாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் உங்கள் கிட்டே கேட்டேன் டீட்டெய்ல்லு நீங்கள் இருபது பேருன்ட்கிறீங்க அது அவங்க பெ பெண்கள் சங்கம் தான் இருபது பேர் ஆ ம்

ஆ ஆ ஓ ஆ ஆ பத்து பேர் இருந்தால் ஒரு சங்கம் இது பண்ணிக்கலாம் அதுக்கு எவ்வளோ சார் சந்தா கட்டுற மாதிரி வரும் சார் சேமிப்பு அப்படிங்களா சார் சரி நான் நே நேரில் வரேன் சார் நேரில் வந்து டீட்டெய்ல் கேட்டுக்கிறேன் ஆ ஓகே தேங்க் யூ சார்